அண்ணா நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதான் அது விஷயமா தான் அடித்தேன் வெதை விஷயமா மிளகா மிளகா மிளகா போடலாம்னு இருக்கோம் அண்ணா ஆமாம் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரு போடலான்னு வெச்சுருக்கோம் ஒரு அதான் அதுக்கு தோதாக ஒரு பதினெட்டு கிலோ அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டுருந்தாங்க இங்கே பக்கத்தில் ம் ம் ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா அதெல்லாம் நம்ம மண்ணுக்கு வருமா ஓகே ஓகே

ம் ம் ம் ம் ம் ம் சேரிண்ணா சேரிண்ணா இல்லை இதில் பாதி அதில் பாதி போடலாமா இதுவும் ஒரு ஏக்கர் இதுவும் ஒரு ஏக்கர் அதுவும் போடலாமா இல்லை ஒரே போட்டால் ஒரே மிளகாவ போடுறது நல்லதுங்களாண்ணா ம்

ம் ம் ம் சேரிண்ணா சேரிண்ணா ஆ ஆ ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட்டும் கொடுத்துடுன்றீங்க ம் செரிண்ணா அப்போ மூணுத்துலேயும் கலந்து நீங்கள் எனக்கு ரெண்டு ஏக்கருக்கு கரெட்டான வெயிட் எடுத்து வைய்ங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ இதுக்கு எதுவும் மருந்து எதுவும் போடணுமா வைக்கணுமா அது எதுவும் ஆப்ஷன் இருக்கா வாய்ப்பு ஆ சேரிண்ணா சேரிண்ணா சேரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ம் ம் ஓகேண்ணா